எங்கள் அம்மா சமைக்கும்போது சட்னி நல்லா சமைப்பாங்க அந்த சட்னி வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அதனால எனக்கு வந்து வெங்காய சட்னி வந்து செய்ய ரொம்ப பிடிக்கும் வெங்காய சட்னி எப்படி செய்வாங்கனா நார்மலாக ஆனியன்லாம் கட் பண்ணிட்டு வாஷ் பண்ணிட்டு எண்ணெய் ஊற்றி அதை லைட்டாக பாயில் பண்ணிக்கணும் அப்புறம் அதுக்கூட தக்காளி ஆட் பண்ணிக்கணும் தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும் உப்பு போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு அப்புறம் நம்ம நம்ம எவ்வளோக்கு குவாண்டிட்டி வெங்காயம் தக்காளி எடுத்திருக்கோமோ அதுக்கு தகுந்தமாதிரி இது நமக்கு காரம் வேணும்ல அப்போ தானே டேஸ்ட்டாக இருக்கும் அதனால வந்து மிளகாய் எடுத்துக்கணும் எந்த மிளகாய்னா வரமிளகாய் எடுத்துக்கணும் வரமிளகாய் எடுத்து அதை கொஞ்சம் நேரம் எண்ணெயில் பாயில் பண்ணிட்டு அந்த பாயில் பண்ணதை வந்து இந்த நம்ம மிக்சி வச்சுருப்போம் மிக்சி இல்லைன்னா ஆட்டுக்கல் குடக்கல்லுலாம் இருக்கும்ல அதில் போட்டு நம்ம ஆட்டிக்கலாம் அதில் வந்து ஆட்டுகல்லில் அரைக்கும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் மிக்சியில் அரைக்கும்போது அவ்வளோ டேஸ்ட் வராது அதனால் நம்ம ஆட்டுகல்லில் அரைக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மைய அரைச்சி எடுத்துக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கணும் உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்து உப்பு சேர்த்துக்கணும் அதுக்கப்புறம் வந்து தேங்காய் சட்னி அவ்வளோ டேஸ்ட்டாக பண்ணலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அந்த தேங்காய் சட்னி நார்மலாக நம்ம எப்பயுமே தேங்காய் எடுத்துப்போம் தேங்காய் சட்னியோட டேஸ்ட் வந்து நம்ம இன்னும் நல்லா இருக்கணும்னா நம்ம பாயில் பண்ணி வச்சு பாயில் பண்ணி வச்சுருக்க மில்க் சேத்துக்கலாம் மில்க் சேர்த்துக்கிட்டா அவ்வளோ நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் இன்னும் நல்லா வேணும்னா முந்திரி சேத்துக்கலாம் முந்திரி சேர்த்துக்கிட்டா இன்னும் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் அதுக்கு வந்து உப்பு போட்டுக்கணும் மிளகாய் வச்சுக்கணும் மிளகாய் வச்சுக்கிட்டா இன்னும் காரம் கரெக்டாக இருக்கும் அதுக்கப்புறம் அதை வந்து எப்பயும் போல் அது இன்க்ரீடியன்ஸ்லாம் போட்டால் நல்லாயிருக்கும் ரெண்டு இன்க்ரீடியன்ஸ் இப்போ ரெண்டு சட்டினிக்கும் காமனான இன்க்ரீடியன்ஸ் வந்து என்னென்னா அதில் வந்து வரமிளகாய் இதில் வந்து பச்சை மிளகாய் இதுக்கப்புறமா வந்து என்ன பண்ணுவாங்கனா கடுகு போட்டுப்பாங்க கறிலீஃப்ஸ் போட்டு இதை வந்து சட்னியை வந்து தாளித்து எடுத்துப்பாங்க இது ரெண்டும் இப்படி பண்ணி இட்லிக்கோ தோசைக்கோ வச்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்